எங்களுக்கு தெரிஞ்ச பையன்னா ஒருத்தர் இருக்கார் அவங்க வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணிட்டுருந்தான் அவங்க வந்து வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வேண்டாம்ப்பா இது வந்து இந்த மதத்துக்கு வேணாம் மதம் மாற்றிருவாங்க நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம கட்டி வச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு வேண்டாம் என்ன முடியாது நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணேன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு எல்லா யோசிட்டு அவங்க வீட்லையும் சொல்லி சண்டை பிடிச்சாங்க வேண்டாம் இந்து மதத்தில் வேண்டாம் அப்படின்னு அந்த வீட்லையும் சண்டை பிடிச்சாங்க அப்புறோம் மறுபடியும் ரெண்டு பேர் சமாதானம் ஆயி அவங்க கல்யாணம் பண்ணிகிட்டு அவங்க மதத்தில் சேர்த்துட்டாங்க மத ச மாற்றாகம நம்ம மதத்துல விட்டுருந்தா அவங்க பாட்டுக்கு அந்த பொண்ணு பாட்டுக்கு அந்த பொண்ணு அவங்க இதுக்கு போகட்டும் நம்ம பையன் வந்து கோயில்க்கு அங்கே அங்கே போகலாம் வரலாம் அப்படி தான் நாங்கள் சொன்னோம் ஆனால் அவங்க கேட் கேட்கல அதனால மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஏன்னா நம்ம எங்க வெளியே போனாலும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது குழந்தைங்க எல்லாம் ஒட்டுக்கா வராங்க போகறாங்க கோயிலுக்கு நாங்கள் போனா தனியாக தான் போகறோம் அவங்க அம்மா அப்பாவும் தனியாக போகறாங்க அது வந்து மனசுக்கு கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு அவங்க வ அந்த மாதிரி இருக்கறாங்க